ஆ ஹலோ சார் வணக்கம் சார் டீ ஷாப் ஓனரா சார் நான் ஒரு ஃப்ரான்சைஸி ஆரமிக்கலாம்ன்ருக்கேன் அதுதான் சார் உங்கள்ட்ட அதைப் பற்றி விசாரிக்கலாம்னு அதுக்காக ஃபோன் அடிச்சேன் சார் தஞ்சாவூர் தெற்கு வீதி சார் ஆ எஸ் சார் ஆ இடலாம் பார்த்தாச்சு சார் இடம் பார்த்தாச்சு சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் ரெவன்யூ வருது உங்களுக்கு ஒகே சார் சரி ஒகே சார் என்னென்ன சார் நீங்கள் வெறும் டீ மட் டீ காஃபி அது மட்டுந்தானா இல்லை மறுபடியும் அடிஷ்னலாக நம்ம ஏதாது போட்டுகலாமா ஸ்நேக்ஸ் எதாவது ஓ ஒகே ஒகே சார் சார் நான் நிற்கிற நாங்கள் வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் க்ரௌடெட் ஏரியா தான் சார் கொஞ்சம் சிட்டி சென்ட்ரு மோஸ்ட்லி சுற்றி உள்ள வந்து கடை ஃபுல்லா இந்த கடை தெரு ஏரியா ஃபுல்லா ஐயங்கார் தெருனாலே தெரியும் அங்கே உள்ள எல்லா தஞ்சாவூர்ல எல்லாருக்குமே தெரியும் ஐயாங்கார தெருனால் அங்கே மோஸ்ட்லி டீ கடை வந்து வே கம்மி அங்கே வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்கே ஆனால் ஒரு ஃப்ரான்சைஸி மாதிரி கிடையாது சும்மா நார்மல் டீ கடை மாதிரி அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது அதனால் தான் நான் ஆரமிக்கலாம்னு ஒரு ஐடியா அது மாதிரி ஒரு நாளைக்கு ரெவன்யூ உங்களுக்கு ரெண்டாயிரூபா வருதுங்கிறீங்க அதுபோக ஓ அதாவது எல்லாச் செலவும் போகவா சார் உங்களுக்கு இன்கம் ரெவன்யூ கிடைக்கிறது ஓ சரி ஓகே சார் ஓகே சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் உங்களுக்கு ஸ்நேக்ஸுலாம் ஓடுது சம்சா போண்டா அதெல்லாம் ஓ சரி வடை சார் ஒகே சார் ஒகே சார் ஒகே எத்தனை லிட்ரு பால் சார் யூஸ் ஆகுது ஓ ஒரு இருபத்தஞ்சு லிட்ரு இருபது லிட்ரா சார் ஒகே ஒகே ஒகே சார் ஒகே சார் ஒகே வேற லெவல் சார் அந்த ஃப்ரான்சைஸி இப்போதைக்கு அது ஒகே தானே சார் அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது இப்போ இந்த ஸ்நேக்ஸுக்கும் தனியாக நம்ம ரெவன்யூ கட்டணுமா சார் அவங்களுக்கு கா ப்ராண்டெட்டுக்கு ஓ இயர்லியா சார் ஆ ஓ ஓகே ஓ ஓ இயர்லி டூ லேக்ஸ் கட்டணுமா ஓகே ஓகே ஓ ஓ சரி ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓ சரி ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் அது எப்படி சார் நம்ம பணம் கட்டின ஒரு மூணு நாள்லே வந்துடுமா சார் டூ மந்த் ஆகுற மாதிரி இருக்குமா சார் ஓகே சார் ஓகே சார் ஆ